ஹலோ சரவணாஸ் ஹோட்டலா ஆ இன்னைக்கு என்ன சார் டிஷ் இருக்குது ஸ்பெஷல் டிஷ் இன்னைக்கு என்னது இருக்குது சரி ஓகே சார் நான் ஆட்ரு சொ நான் ஆட்ரு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா ம் நண்டு ஃப்ரை ஒயிட் ரைஸ்ஸு ஆ பெப்பர் ரசம் அவ்வளோ தான் சார் எவ்வளோ நேரம்ல டெலிவரி பண்ணுவீங்க டூ ஹண்ட்ரடா ஆ இ எவ்வளோ நேரம் ஆகும் ஆஃப் அன் அவர் ஆகுமா சரி ஓகே சார்

கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா ஆ சரி ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்கள் ஆ சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் ஏன்னா கொஞ்சம் அர்ஜண்ட்டு இங்கே சாப்பிட்ணும் ஆ திருப்பி சொல்கிறேன் நண்டு ஃப்ரை ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் மூணு தான் கொஞ்சம் சுட சுட சுட சுட கொண்டு வாங்க ம் சரி ஓகே